ஆமாங்க நாங்கள் வந்து வீடு கட்டும்போது ரொம்பவுமே சிரமபட்ருக்கோம் இங்கே இங்கே சூலூர் போயிருக்கோம் இன்னொரு தாலுக்கா இன்னொரு ஆபீஸ் யூனியன் ஆபீஸ் எல்லாமே போய் எங்கெல்லாம் பார்த்து அதிகாரிக்கெல்லாம் பார்த்து அங்கே போனால் அவங்க இங்கே வந்திருவாங்க மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ வச்சு வரணும் அங்கே வந்து இங்கே வீட்டில வந்தால் வீட்டில வந்து பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க மறுபடியும் நாங்கள் அலைஞ்சி நிறையா அலைச்சல் பட்டு அதெல்லாமே பட்டு எங்களுக்கு ரொம்பவுமே சிரமம்மாக இந்த எங்கள் வீடு கட்டி இதில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஆனால் ஆபீஸர் வந்து கொஞ்சம் அதில் வந்து ரொம்பவுமே எங்களுக்கு சிக்கல் பண்ணிட்டாங்க அப்பறம் வீடு கட்டி அதில் இடிச்சு அதுக்கான அதை பண்ணி இதை பண்ணி நிறையா அலைச்சல் எங்களுக்கு கொடுத்துதான் இந்தமாதிரி நாங்கள் வந்து வீடு கட்டி அதை இது பினிஷ் பண்ணிணோம் சரிங்களா நிறையா அந்த ஆபீஸுங்க காரங்க வந்து எங்களுக்கு அவ்வளவுக்கு ஒரு இதாக இல்லாமல் கண்டுக்காமல் ஒன்னொன்று வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போய் போய் மறுபடியுமே நீங்கள் இங்கே இந்தமாதிரி பண்ணுங்க நீங்கள் அந்தமாதிரி பண்ணுங்க இது சரி இல்லை அது சரி இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு டார்ச்சர் கொடுத்து நாங்கள் மறுபடியும் அங்கே ஆட்டோவ போவோம் ஆட்டோவில வருவோம் அந்நூர் போவோம் யூனியன் ஆபிஸ் போவோம் தாலுக்கா ஆபிஸ் போவோம் அங்கே போய் ஆடிட்டர் ஆபிஸரை பார்க்கணும் இந்தமாதிரியெல்லாம் ரொம்பவுமே அலைச்சல் பட்டுத்தான் இந்த வீடை நாங்கள் கட்டி ரொம்ப பினிஷ் பண்ணியிருக்கோம்